இப்போது தமிழ்நாட்டில் பல பகுதியில் வந்து பல பாரம்பரிய விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது இப்போ எங்கள் சைடுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கங்களேன் ஏரியாவுக்கு தகுந்தாற்ப்புல ஒவ்வொரு பாரம்பரிய விழாக்கள் நடக்கும் அது மதம் சார்ந்தும் இருக்கும் அனைவரும் சேர்ந்து பாரம்பரியமாக கொண்டாடுகிற விழாக்களும் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மதம் சார்ந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தேரில் வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் அது வருஷம் வருஷம் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் அதை பார்க்குறதுக்காக பல ஊர்லேருந்து பல மக்களும் வந்துகிட்டே இருப்பாங்க அது இருக்கிறத பார்த்தா அந்த தேரை பார்த்திங்கனாவே அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ கூட்டம் அன்னிக்கி எவ்வளோ பேர் வருவாங்கனால் நிறையா ஸ்பெஷல் பஸ்ஸு விட்ருப்பாங்க டிரெயினு இதுக்கினே விட்டிருப்பாங்க அதை பார்க்குறதுக்காக அவ்வளோ கூட்டம் வரும் அதேப்போல் அடுத்தது பார்த்திங்கன்னா நாகூர் தர்கா நாகூர் தர்காவில் வந்து கூடுன்னு சொல்லுவாங்க அது அவங்களோட பாரம்பரிய விழாக்கள் திருவிழான்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு எக்கசக்கமான மக்கள் வந்து வந்து பார்க்குறத்துக்கு சுற்றுலா பயணிகளெலாம் வருவாங்க அதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணி சர்சி வேளாங்கண்ணி சர்சில் வந்து கொடி ஏற்றுவாங்க கொடி ஏற்றுவாங்க அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் அன்னிக்கி கொடி ஏற்றுவாங்க அதை பார்க்குறத்துக்கும் நிறையா கேரளாவில் இருந்துயெல்லாம் நிறையா பேர் வருவாங்க ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து ஸ்பெஷல் பஸ்ஸு டிரெயினெலாம் விட்டிருப்பாங்க அதுவும் ஒரு சுற்றுலாவாக பயணிகளை வந்து ஈர்க்கிறது அதேப்போல் வந்து இப்போ வந்து பாரம்பரிய விளையாட்டு விழாக்களென்னு பார்த்துக்கிட்டீங்கங்களா இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் வந்து இந்த குதிரை ரேக்ளா ரேஸெலாம் நடக்கும் அதை பார்க்குறதுக்கும் நிறையா மக்கள் வருவாங்க அதேப்போல் இந்த நா புதுக்கோட்டை மதுரை சைடெலாம் போயிட்டிங்கன்னு வையுங்களேன் ஜல்லிக்கட்டு இதுவும் ஒரு பாரம்பரிய திருவிழா விழாக்கள் மாதிரிதான் அங்கே அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு வந்து நிறையா பரிசு கொடுத்து அவங்களை ஊக்குவிச்சு இந்த மாட்டு இனத்தையெல்லாம் அழியாமல் பாதுகாக்கிறாங்க இன்னும் அதை பார்க்குறத்துக்கும் பல ஊர்லேருந்து பல மக்கள் வந்து அதை பார்க்குறத்துக்கு போகிறாங்க அதுவும் ஒரு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமா இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தேனி ஊட்டி கொடைக்கானல் அங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா மலர்கள் கண்காட்சி அப்படினு சொல்லிகிட்டு எக்கச்சக்க மலர்களை கொண்டு பூங்காவில் நிறையா விதமான விலங்குகள் பறவைகள் வடிவங்களை அமைச்சுருப்பாங்க பூக்களை கொண்டு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அங்கே வந்து நிறையா அங்கே பூக்கள் செடி கண்காட்சிக்கு வைச்சிருப்பாங்க வாங்கிட்டு வந்து வைச்சோம்னா வீட்டுலேயும் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்ற செடி மரங்களாம் இருக் வளரும் அதுவும் வந்து அதை பார்க்குறதுக்காகவே நிறையா சுற்றுலா பயணிகள் போவாங்க எதனாலும் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து அந்த சுற்றுலா பயணிகள் பல விழாக்களில் அனுமதிக்கப்படுகிறாங்க அதனாலேயே சொல்லிவிட்டு சட்டம் ஒழுங்கெலாம் தமிழ்நாட்டில் நல்லா பாதுகாப்பாக பார்த்துகிறதுனால இதை போல் சுற்றுலா தளங்கள் சுற்றுலா பயணிகள் வந்து ஈர்க்கக்கூடிய இடமா ஒவ்வொரு இடமும் விளங்குது அதனால் சுற்றுலாத்துறையே மேம்பட்டு விளங்குகிறது